இப்போ நான் சமையல் செய்தேன் அது பக்கத்து வீட்டுகாருக்கு கொடுத்தன்னா அவர்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த சமையல் நீ எப்படி செய்வேன்னு என்னை கேட்பாங்க அதுக்கு நான் பதில் வந்து இப்போ ஒரு கறி குழம்பு வெக்கிறேன்னு வச்சுக்குங்க ஒரு மீன் குழம்போ ஒரு கறி குழம்போ வக்கிறேன் அந்த கறி குழம்புல என்னென்ன போட்டு சமையல் பண்ணணும்னால் நல்லா கறிங்களை நல்லா அளச்சு வெச்சுட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுகின்னு பச்சை மொளகாய் கீறி வச்சுகின்னு வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வெச்சிகிட்டு அந்த வேக வெச்ச கறி எடுத்து எண்ணெயை ஊற்றி கடாயை வெச்சு எண்ணெயை ஊற்றி அதெல்லாம் அந்த பச்ச மொளகாய் இந்த இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா தோவட்டி எடுத்துவிட்டு அதை தொவண்டு போச்சுனால் அந்த கறி எடுத்து அதில் கொட்டி அந்த சமைச்சம்னா அதுங்கூட பெருஞ்சீரகமோ சின்ன சீரகமோ அரைச்சி ரவை ஊற்றிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அவுங்ககிட்ட நான் கற்று கொடுப்பேன் அவங்க அது முறை அவங்க பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவங்க கொடுப்பாங்க இப்போ நான் சொன்னதை இன்னொருத்தருக்கு அவங்க சொல்லுவாங்க அவர்களும் அது போல சமைப்பாங்க டேஸ்டாகவும் இருக்கும் அந்த சமையல் இப்போ கூட ஒரு இஞ்சி கூட சின்ன சீரகமும் பெரிய சீரகம் ரெண்டையும் அரைச்சு ஊற்றிடணும் ஊற்றிட்டோனா ரொம்ப டேஸ்ட் அவர்களுக்கும் அதை நம்ப சொல்லிக்கொடுத்தோம்னா அவர்களும் அதை கற்றுக்க போகிறாங்க இப்படி தான் சமையல் செய்வோம்